டாக்டர் பத்மாவதி மேடமா மேம் நான் புதுக்கோட்டையில் இருந்து பேசுகிறேமா நான் ராஜாஸ் காலேஜ் என் பெயரு நிவேதா நான் ராஜாஸ் காலேஜில் எம்ஃபில் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ என்னால் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல மேம் பிரே மென்டலி டிஸ்டபன்ஸ்ஸாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் சரிங்க வீட்டில் அப்போக்கப்ப டென்ஷன் யாராவது பேசுகிறது திட்டுறது அந்தமாதிரிலாம் இருக்குது மேம் எனக்கு யாராவது திட்டிட்டாங்கன்னா அதுவே மைன்ட்டில் ஃபுல்லா இருக்குது அப்புறம் காலேஜ் போனவுடன அப்படியே ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல இது இதுவே மைன்ட்டில் ஃபுல்லா செட்டாகிர மாதிரி இருக்குது மேம் ஆமாம் மேம் பேசமாட்டேன் அவ்வளவா ஆனால் தனியா உட்காந்து அழுதுடுவேன் மேம்

இருக்காங்க மேம் ஒரு நாலு நாலுப்பேரு இருக்காங்க மேம் அவ்வளவா சொன்னதில்லை மேம் லேசா என்ன பிரச்சின அப்படினு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி அம்மா திட்டிட்டாங்க அப்படினு சொல்லிட்டு விட்ருவேன் ஆனால் ரொம்ப இது இதெல்லாம் இன்ட்ரஸ்டாலாம் சொல்ல மாட்டேன் மேம் ஓகே மேம் ஆ சரிங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்